நாங்கள் புதுசாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நிறையா போய்ட்டு அப்பாயின்மெண்ட்டு அப்படி இப்படின்னு நிறையா வாங்க வேண்டியதெலாம் இருக்குது ஜிஎஸ்டி வக்க இந்த வைக்கிறதுக்கு அந்த இடம் பிஸ்னஸ்ஸு கட்டுறதுக்கு அந்த இடத்துக்கான அப் அப்பாயின்மெண்ட்டு அப்ளிகேஷனு ரோட் டேக்ஸு ஸோ அந்த இடத்தப் பார்த்து தான் நம்ம அதெல்லாம் வாங்கணும் நிறைய அப்பாயின்மெண்ட்டு அந்த மாரி வேலைகள்லாம் இருக்குது மூலத்தனம் தேவைன்னா கண்டிப்பாக அது தேவை தான் இப்போ எங்க மெயின்ல வச்சா எவ்வளோ வரும் என்ன பிஸ்னஸ் பண்ணால் எப்படி பண்ணால் என்னென்ன வரும் ஸோ அதெல்லாம் எல்லாம் யோசிச்சிப் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும் இல்லைன்னா நமக்கு லாஸ் தான் வரும் ஸோ அந்த மூலத்தனன்றது வந்து கண்டிப்பாக நமக்குத் தேவை தான் அது இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு பிஸ்னஸ் உள்ள போய்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதும் இலந்துட்டு தான் இருக்கணும் எப்படியா இருந்தாலும் ஸோ வந்து எல்லாமே அந்த பெரிய வேலையே அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி சைன் வாங்கி நம்ம பில்டிங் கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் பெரிய வேலையே ஸோ அதுக்கப்புறம் கூட எதுனால் வரும் வரும் மீன்ஸ் நீங்கள் வைக்கிற இடத்தப் பொறுத்து இப்போ மெயின்னாக நல்லாவே ஓடும் மெயின் இல்லாமல் எங்கனா ஒரு காட்டுக்குள்ள போய்ட்டு வச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஓடாது வேஸ்ட்டு தான் வச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வச்சால் தான் பிஸ்னஸுன்றது ஒன்று வரும்